நான் வந்துங்க காலம்பற யோகா செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன் கரெக்டாக நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிணா ஆறு மணி வரைக்கும் யோகா செய்வேங்க நாலு மணிக்கி ஸ்டார்ட் பண்ணிணா ஆறு மணி வரைக்கும் யோகா செய்வேன் வீட்லெலாம் கேட்பாங்க என்னாதாண்டா பண்ணுறே தூங்கறியான்னு கேட்பாங்க ம்மா தூங்கலைம்மா யோகா பண்ணிகிட்ருக்கேன் தியானத்தில் இருக்கேன் என்னை வந்து கெடுக்காதீங்க தியானத்தில் இருக்கும் போது இந்த மாதிரி பேசக்கூடாது நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது சிரிப்பாங்க என்னடா பண்ணிகிட்ருக்க இப்படி லூசுத்தனமாக யோகா அது இதுன்ட்டு சாயங்காலம் படுத்துத் தூங்கினால்கூட காலம்பற எழுந்திரிச்சு வேலையைப் பார்க்கலாம் பிழப்பப் பார்க்கலாம் வேலை இல்லாதவன்தாண்டா செய்வான் யோகாவெலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அவுங்களுக்குத் தெரியாதில்லை இந்த யோகா பற்றில்லாம் அதுதான் அவங்க வயசானவங்க வயக்காட்டில் போயிருப்பாங்க வந்திருப்பாங்க நமக்கு எல்லாம் இப்போ எல்லாம் ஃபோனு அது இதுன்னு வந்துடுச்சி நம்ம இன்னும் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தோம்னால் இன்னும் நம்ம தலைமுறல்லாம் வந்து இன்னும் கீழே தான் போய்கிட்ருப்போம் அதனால் தான் எப்போயுமே ரொம்ப நேரம் செய்வேங்க நான் யோகா பிரம்ம முகூர்த்தத்தில் யோகா செய்வது வந்து ரொம்ப நல்லது பிரம்ம முகூர்த்தம்னால் நாலு டூ ஆறு வந்து பிரம்ம முகூர்த்தம் இப்போ வந்து முக் முக்கோடி முக்கு தேவர்களோடய வாழ்த்தும் இருக்குமாம் அந்த நேரத்தில் அதனால் நீங்கள் யோகா செய்வதா இருந்தாலும் அந்த டயத்தில் செய்யுங்க